லட்சுமி ஹோட்டலு தானங்க நான் இங்கே ஜங்க்ஷனு இப்போ இது இப்போ இது சோனா காலேஜி பக்கத்தில் இருந்து பேசுறேங்க எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்காங்க ஒரு ஆறு பேர் வந்துருக்காங்க அவங்களுக்காக வேண்டி ஆறு சாப்பாடு இப்போ நான் எங்களுக்கு தேவைப்படுதுங்க ஆறு சாப்பாடு வந்து பார்சல் வந்து நீங்கள் அனுப்பி வைங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க வீடு வந்து அஞ்சாவது குறுக்கு தெருவில் இருக்குங்க நம்பரு முன்னூற்றி ஒம்போதுங்க பக்கத்தில் வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து கூப்பிட்டா கூட நாங்கள் வந்து டேர இந்து இந்த வழியில் வரணுங்குறதை நாங்கள் சொல்லிவிட்றோங்க கொஞ்சம் உடனே அனுப்பி வைங்க அவசரமாக தேவைப்படுதுங்க